ஹலோ யார் ஆமாம் சொல்லுங்கள் யார் ஆ அப்படியா மேம் சொல்லுங்கள் அப்படியா மேம் எத்தனை ட்ரெஸ் மேம் ஸ்டிச் பண்ணும் ஓகே மேம் பண்ணிரலாம் மேம் எத்தனை நாள்க்குள்ளே மேம் வேணும் எப்படி மேம் டூ த்ரீ வீக்ஸ்குள்ளே இருபத்தஞ்சி ட்ரெஸ்ஸை எப்படி மேம் ஸ்டிச் பண்ண முடியும் அட்லீஸ்ட் அடுத்த மன்த்துனா அதுக்கு முந்தின நாள் வந்து தரோம் மேம் என்னைக்கு டேட்டுனு மட்டும் சொல்லுங்கள் மேம்

அப்படியா மேம் அதுக்கு முன்னாடினா இப்பயே ஒரு மாதம்தானே மேம் கரெக்டாக டைம் இருக்கு ஆ சரி ஓகே மேம் கொஞ்சம் கிளோஸ்டாக ட்ரை பண்ணுறோம் மேம் முடிஞ்ச அளவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டு அப்போனா கொஞ்சம் காஸ்ட் கூடுமே மேம் ஒரு ஆளுக்காவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆவது வரும் மேம் இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ்க்கும் பார்த்தா எவ்வளவோ ரூபா ஆயிடுமே மேம் பரவால்லையா என்ன மேம் கொஞ்சம் இன்ஸ்ட்யூஷன்லேந்து கொஞ்சம் பண்ணலாம்ல மேம் அதான் மேம் வேகமாக பண்ண டெய்லர்ஸ் என்னைய மாதிரி ஒரு நாலஞ்சு டெய்லராவது இருந்தால் பண்ணிடலாம் மேம் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுத்துட்லாம் டூ வீக்ஸில் இங்கே மூணு தான் மேம் இருக்கோம் ஓகே மேம் சரி ஓகே மேம் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் மட்டும் கொடுத்துருங்க மேம்

ஃபிஃப்டின் தௌசண்ட் ஓகேவா மேம் டென் தௌசண்ட் ரெட்யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்காக சரி ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம் அதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் மேம் நாங்களே பார்த்துப்போம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்